ஹலோ குமார் ஹோட்டல்லா ஆ நாங்கள் இங்கே பாலுநகர் பாலுநகர்லேர்ந்து பேசுகிறோம் இல்லை நாங்கள் ஒரு பதனஞ்சு பேர் வரணும் லன்சு சாப்புடுறதுக்கு அது வந்து எப்படி டேபிள் வசதி எத்தனை பேர் உக்கார்லாம் ஏசில்லாம் இருக்கா கார் பார்க்கிங்கலாம் இருக்கா ஆ என்ன ஃபுட்டு இருக்கு இல்லை வந்தால் உடனே கிடைக்குமா லேட் ஆகுமா டைமிங் எத்தனை மணிக்கு இருக்கு டைமிங் வந்து காலையில இருக்கா ஈவினிங் இருக்கா ஈவினிங் எத்தனை மணி வரைக்கும் இருக்குலாம் எங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சால் நாங்கள் வரது கரெக்ட்டாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வர்ரதால ஒரே டேபிளில் உக்காந்து சாப்புடன்ணும் அப்படின்றதுதான் எங்கள் இது ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கும்